எனக்கு ஒரு நான்கு வயது மகன் இருக்கிறான் என்னுடைய மகனின் சேவைகள் சேட்டைகள் அவனுடைய திறமையான செயல்களை நான் நினைவில் வைத்து கொள்ள நினைவல் இருக்கட்டும் என்று என் மகன் செய்யும் சேட்டைகளை புகை படமாக எடுப்பேன் தினசரி வாழ்வில் அற்புதமான நிகழ்வுகளை கண்டால் ஒரு மனதிற்கு நெகிழ்ச்சி ஊட்டு விதமான பொருட்களையோ சம்பவங்களையோ பார்த்தால் அதை உடனே என்னுடைய கைபேசியில் பதிவிட்டு கொள்ள வேண்டும் என்று தோன்றும் இப்பொழுது அது ரொம்ப இயல்பாகி விட்டது அதனால் டக் என்று என் கைகளும் என் கை பேசியை தேடுகின்றனர் இப்படியான நினைவுகளை பார்க்கும்போது